ஓகே பையன் பேர் சரி இதுக்கு முன்னாடி ம் டென்த்துலையா இப்போ லவன்த் அட்மிஷன் போடுகிறதுக்காக வந்துருக்கிங்களா சரி ஓகே சரி ஓகே நீங்கள் எங்கேயிருந்து இங்கே பக்கத்துலேயா இல்லை ரொம்ப லாங்லேருந்து வரிங்களா சரி ஓகே ஓகே எங்கள் ஸ்கூல்ல வந்து பார்த்திங்கனா ஹாஸ்ட்டல் ஃபெஸிலிட்டி வேன் இப்படி எல்லாமே இருக்குது எக்ஸ்ட்டா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் கூட இருக்குது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப க கஸ்டமாக இருக்குது அங்கேயிருந்து ஸ்கூல்க்கு போய்ட்டு திரும்ப வரத்துக்கு ரொம்ப கஸ்டமாக இருக்குது அப்படினா கூட நீங்கள் வந்து ஹாஸ்ட்டல்லே சேர்த்து விட்டுருலாம் அப்பறம் வந்து பார்த்திங்னா ஃபீஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எப்படினா வந்து மந்த்லியாகவும் கட்டலாம் இல்லை இயராகவும் கட்டலாம் ஒரு செமஸ்ட்டர் ஃபீஸ் மட்டும் தான் கட்டாமல் இருக்கும் புக்கு இது அப்புறோம் யூனிஃபார்ம் ஷூ இதுக்கு எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கறா மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம் நீங்கள் நீங்கள் நாங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி விடுறோம் நீங்கள் அமௌன்ட் மட்டும் கொடுத்தா போதும் அதுவே கூட ஃபீஸ்ல நாங்கள் எடுத்துப்போம் தனியாலாம் அதுக்கில்லை ஆமாம் நாங்கள் எங்கள் ஸ்கூல்ல என்ன ட்ரெஸ் யூனிஃபார்ம் சொல்கிறோமோ அதுதான் வந்து நீங்கள் அமௌன்ட்டு மட்டும் பே பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போக வேண்டிய தான் சரி ஓகே

மேக்ஸ் பையாலிஜா ம் எடுத்துக்கலாமே எவ்வளோ மார்க்குன்னு சொன்னிங்க நீங்கள் சரி ஓகே ஓகே அட்மிஷன் இன்னைக்கி போடுறிங்களா இல்லை நெக்ஸ்ட் வீக் வந்து போட்டுக்கிறிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் ஆமாம் இங்கே வந்து ஜிம்மு இருக்குது ஸ்போர்ட்ஸு சிங்கிங் எல்லாமே இருக்குது ஸ்போர்ட்ஸ் உங்கள் பையன் நல்லா போவானா ஆன்ட்டி இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயாது சர்ட்டிவிகேட் அந்தமாரி வாங்கியிருக்கானா ஓ அப்படிங்களா சரி ஓகே

ஆ அதெலாம் பண்ணுவோம் சரி நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து அட்மிஷன் போட்டுகொங்க